எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் எப்பொழுதுமே எழுதிகிட்டே தான் இருப்பேன் அதுவும் எனக்கு நைட் டைமில் எழுதுகிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம மனசில் என்ன கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலுமே நான் எழுதுவேன் ஆனால் வந்து இப் இந்த காலத்தில் வந்து லேப்டாப் ஃபோனுன்னு ஒன்று ஒன்று வந்துயிருக்கு அதனால் வந்து யாருமே எழுதுறதில்லை ஆனால் நான் வந்து எனக்கு எழுதுகிறது ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மனசில் உள்ளது நான் எல்லாத்துமே எழுதுவேன் அதுவும் இல்லாம நிறையா கவிதைகள்லாம் நான் எழுதுவேன் அதில் தற்போது நம்ம வந்து இந்த காலத்தில் நம்ப யூஸ் பண்ணியிட்ருக்கோம் இன்னும் எனக்கு எதோ முடியலை அப்படின்னா மட்டுந்தான் நான் வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுவும் வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணிருவேன்னா ரொம்பலாம் அதிகமாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப எங்கே எழுத முடியலை அப்படின்னா மட்டுந்தான் நான் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுவேன் அதில் நான் வந்து சேவ் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிப்பேன் என்னோட அப்பாவுக்கு வந்து எழுதுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து என்ன எழுத சொல்லுவாங்க அதனால அவங்கள பார்த்து பார்த்து நானும் வந்து இது பண்ணிவிட்டேன் எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து லேப்டாப் மொபைலை வச் தான் அவங்க யூஸ் பண்ணியிட்ருந்தாங்க நான் எழுதுறதற பார்த்து எங்கள் வீட்டில் உள்ள இந்த குழந்தைகள் எங்களுடைய பேரென்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்களா அவங்களும் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுத ஆரம்பிஷ்ட்டாங்க நாங்கள் எப்போதும் என்ன பண்ணுவோன்னா ஒரே நைட்டு வந்து எல்லாருமே ஒன்னாக உக்காந்து அன்னைக்கு என்ன நம்ப மனசில் உள்ள சந்தோஷமோ இல்லை கஷ்டமோ எதுவாக இருந்தாலுமே நான் வந்து அந்த நோட்டு மூலியமா தான் நான் வந்து எழுதுவேன் நான் வந்து எப்போயாவது மட்டுந்தான் அந்த லேப்டாப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன் எனக்கு எழுதுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும்